நான் பத்தாவது படித்திருக்கேன் வேலைன்னு பார்த்திங்கன்னா சோசியல் ஒர்க்கு விவசாயம் தையல் தொழில் செய்வேன் என்னோடய வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இந்த வேலைகளை செய்வேன் இந்த வேலயில் ஒன்றோட ஒன்று ஒனக் எனக்கு வந்து எப்போயுமே பிரச்சனையாக இருந்தது இல்லை ஏன்னால் நான் வந்து டைன் டேபிள் போட்டு செய்வேன் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வர்லியும் இந்த வேலை அப்படின்ற மாதிரி எனக்கு பிடிச்ச வேலைன்னு பார்த்திங்கன்னா தையல்தான் நம்ம தச்சு கொடுக்கறதும் அதில் ஒர்க் பண்ணுறது அந்த டிசைனு இதெல்லாம் வந்து நம்ம அந்த கஸ்டமருக்கு கொடுக்கும்போது அவங்க போட்டுட்டு போகிறத பார்த்தா எனக்கு வந்து அவ்வளோ ஒரு மனது திருப்தியாக தான் இருக்குது இது வந்து நம்ப செஞ்ச தையல் வேலை தான் அழகாக இருக்குது பார் அவங்களுக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கும் மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஒன்றோட ஒன்று வந்து எப்போயுமே எனக்கு பிரச்சனையாக இருந்தது இல்லை நான் டைன் டேபிள் போட்டு தான் எப்போயுமே செய்வேன் எனக்கு பிடிச்ச தொழில்